சார் டெய்லருங்களா டெய்லருங்களா சார் யூனிஃபார்ம் கொடுத்துருந்தோம் சார் அது இன்னும் நம்ம தைச்சி ஸ்டிச் பண்ணி வரல ஸ்டூடெண்ட்ஸெல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்க அது கொஞ்சம் முடிஞ்சளவு சீக்கிரமாக தைச்சி கொடுத்தா நல்லாயிருக்கும் சார் சரிங்க சார் கொஞ்சம் ஒர்க்கர்ஸ் கிட்ட சொல்லுங்க அதாவது கவுர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்மே இப்படி பண்ணால் எப்படி சார் ப்ரைவேட்னா கூட பசங்க நிறைய வச்சின்ப்பாங்க போட்டுனு வருவாங்க கவுர்மெண்ட் ஸ்கூலு ம்ம் சரி சார் சரி சார் சார் அது யாராச்சும் ஒருத்தரானா வெச்சு நம்மளுக்கு நூறு யூனிஃபார்மில் இப்போதைக்கு ஒரு அம் முப்பது முப்பதாக கொடுத்தீங்கன்னா கூட ஓகே நம்ம வந்து சமாளிச்சிக்கலாம் ஏன்னால் பேரெண்ட்ஸ் கிட்ட பதில் சொல்ல முடியுறதில்ல நம்மளால் நீங்கள் சொல்கிற எங்கிட்ட ஒருத்தன்றதால் நீங்கள் எனக்கு பதில் சொல்லிடுறிங்க ஈஸியாக போயிடுது நான் வந்து எத்தனை பேருக்கு பதில் சொல்லணும் சொல்லுங்க பார்க்கலாம் கொஞ்சம் சீக்கிரம் முடித்து கொடுங்க சார் ஏன்னால் இப்போ முடித்து கொடுத்தா தான் நான் அடுத்த வருடமும் உங்கக்கிட்டையே கொடுக்கறத்துக்கு இந்த வருடமே லேட் பண்ணிங்கன்னால் இந்த வருடமே லேட் பண்ணிங்கன்னால் நான் எப்படி அடுத்த வருடம் கொடுக்கறது சொல்லுங்க ஏன்னால் நிறைய பேர் கேட்கறாங்க ஆர்டரை எங்களுக்கு கொடுத்துருங்க பண்ணிக் கொடுத்தட்றேன்ட்டு நே நம்ம இவர் வந்து இல்லை நல்லா பண்ணுறாங்கன் சொல்லிட்டு தான் உன்கிட்ட கொடுக்கறாங்க ஒர்க்கர்ஸ் கிட்ட கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் புரிய வைக்கலாம்ல சார் இது மாதிரி சீக்கிரம் பண்ணி கொடுத்துருங்கன்னு சரி சார் சரி ஒரு மூணு நாளில் பண்ணிக் கொடுத்துருங் சார் எல்லாம் சரி சரிங் சார் ஓகே சார் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுத்துருங்க சரி வச்சிட்டிங்களா சார் ஓகே சார்